விவசாயம் பற்றி அதிகமாக நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் விவசாயம் வந்து மழை வரும் போது தண்ணிர் விவசாயம் வந்து போட்டு வைக்கிறது வந்து வெயில் அடிச்சாக்கா காய்ஞ்சி போகுது மழை வந்தால் அதிகமாக மழை வந்து வெள்ளம் வந்து அது ஊறி சேதம் ஆயிடுது இது இதனால விவசாயம் வந்து பாதிக்குது விவசாயிக்காரங்க ரொம்பவும் பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க விவசாயம் செய்ய முடியாமல் எந்த ஒரு பொருள் போட்டும் அதனால் விளைவிச்சி ஒரு முதல் எடுக்க அவங்களால முடியாத விவசாயக்காரங்களாம் இப்போது வந்து கவர்ன்மெண்ட்ல தான் ஏதாவது வழி கேக்கிறாங்க கவுர்ன்மெண்ட் தான் இதை ஆதரிக்கணும் எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் எங்களுக்கு ஏதாவது பயிர் கடன் கொடுங்க இல்லை விவசாய கடன் கொடுங்க அப்படினு சொல்லி அதனால இங்கே கவுர்ன்மெண்ட்காரங்க மூலியமாக இப்போ விவசாயக்காரங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது விவசாயக்காரங்க இந்த வழி முடியாததினால கவுர்ன்மெண்ட்காரங்கள ஆதரித்து கேட்டு அவங்களா அவங்க கவர்ன்மெண்ட்காரங்க அவங்களுக்கு விவசாயக்கடன் பயிர்க்கடன் விவசாய நில நிலக்கடன் இது எல்லாம் கொடுத்து உதவுறாங்க இவ்வளோ தான் எனக்கு தெரியும்ங்க